நான் பயணம் செய்வதற்கான சில காரணங்கள் என்னென்ன அப்படின்னா நான் மற்ற ஊருக்கு போகும்போது அந்த ஊரோடைய கல்ச்சர் என்ன அதனுடைய பழக்கவழக்கங்கள் என்ன அதனுடைய வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றதை என்னால் தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இப்படி வெளியூர் போகும்போது பயணம் செய்கிறதுனால எனக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும் இப்போது நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப மனசோர்வோடு இருந்தேன் அப்படின்னால் நான் பயணம் செய்யும்போது நான் அந்த சோர்வை மறந்து அங்கே இருக்க சுற்றுப்புறத்தை பார்த்து ரசிக்கும்போது எனக்கு அதெல்லாம் மறந்து ஒரு மனநிறைவும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் இது போல் நான் அடிக்கடி பயணம் செய்வேன் அப்படின்னா அது கிடையாது எனக்கு பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகம் தோன்றினாலும் நான் என்னோடய அப்பா அம்மாக்கிட்டேருந்து ஒரு பதில் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் அந்த பயணத்துக்கு ஒத்துக்கமாட்டேன் என்னோடய பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னால் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லோருக்கும் சந்தோஷப்படுத்தி எல்லோருக்கும் மன நிறைவ கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் இப்போ ரீசன்ட்டாக பயணம் செஞ்ச இடம் அப்படின்னால் டெல்லி நான் ஒரு அஞ்சு நாள் டூராக டெல்லி போயிட்டு வந்தேன் அப்படி டெல்லி போயிட்டு வரும்போது நான் போயிட்டு வந்தது ஐஐடி கேம்பஸ் அப்புறம் அக்ஷர்தம் போயிட்டு வந்தோம் இந்தியா கேட் போயிட்டு வந்தோம் தாஜ்மஹால் குதுப்மினார் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது எனக்கு அங்கே இருக்கற மக்களுடைய பழக்கவழங்கங்கள் புதுசாகவும் கிடைக்கிது அதே மாதிரி புதிய நபர்களை நம்ம சந்திக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து சில பழக்கவழக்கங்கள் நான் கற்றுக்கறேன் அவங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு என்னென்றது கேட்டு தெரிஞ்சிக்குறனால் என்னால் நாலு விஷ்யம் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது இந்த மாதிரி நான் பயணம் செய்யறனால் நல்லது கெட்டது தெரிஞ்சிக்காமல் அடுத்த ஊர் கலாச்சாரத்தையும் அடுத்த ஊர் உணவு முறைகளையும் என்னால் ருசித்து பார்க்க முடியுது அந்த மாதிரி அடுத்த ஊர் கலாச்சாரத்தை பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த மகிழ்ச்சியை வேறே யாராலேயும் நிறைவேற்ற முடியாது அதே மாதிரி நான் அடிக்கடி பயணம் செய்யணும் அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ள தோன்றினது கிடையாது வருடத்துக்கு ஒரு முறை பயணம் செஞ்சால் எனக்கு அது மிக சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் நான் சந்தோஷம் ப பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசப்படுறேன் நான் இதுக்கப்புறம் பயணம் செய்யணும் அப்படின்னால் என்ன என்ன இடத்துக்கு போவேன் அப்படின்னு யோசித்து வச்சிருக்கேன் அப்படின்னால் நான் கேரளா போகணுன்னு ஆசப்படுறேன் இப்போதைக்கு என்னோடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ரீசன்ட்டாக டேராடூன் போயிட்டு வந்தாங்க அந்த இடத்துல அவங்க டிரெக்கிங் போனாங்க மலை ஏறினாங்க நான் என்னதான் பயணத்து மேல் அதிகம் விருப்பம் காட்டினாலும் இங்கே பக்கத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலத்துக்கே நான் அதிகம் போனதில்லை அப்படின்றது ஒரு ஒரு கஷ்டமான விஷயந்தான் இது எல்லாத்தேயும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுதான் சந்தோஷம்